ஃபிரிட்ஜ்ஜி வந்து ஃபிரிட்ஜ்ஜி இருக்கிறனால ஒரு நாலு நாளைக்கு குழம்பு வச்சு சாப்பிடுறது உடம்புக்கு ரொம்ப கெடுதல் அதே மாதிரி மாவும் வந்து நாலு நாளைக்கு தான் வச்சுக்கணும் அதுக்கு மேலே வைச்சா புளிச்சு போயிடும் அதை சாப்பிட்டா உடம்புல எத்தனை பிரச்சினைகளுக்கு பாதிப்பு வருமோ அத்தனை பாதிப்பும் வரும் சில பேத்துக்கு பேதி ஆகும் வாந்தி வரும் அதனால நிறைய பிரச்சினைகள் சந்திக்க வேண்டியது வரும் உடம்பும் கெட்டு போயிடும் அது நல்லாகிறத்துக்கு வார கணக்கும் ஆகும் மாத கணக்கும் ஆகும் அந்த மாதிரி எல்லாம் செஞ்சு வெச்சுகிட்டு சாப்பிட கூடாது ஏன்னாக்கால் இது இதனால பெரிய பெரிய பிரச்சினைகள் நம்ம சந்திக்க வேண்டியது வரும் உடம்புக்கு கேடு நம்ம உடம்புல எத்தனை அதாவது எப்படி இருக்கணும் கெட்டது தானே செய்கிற நம்ம செய்யக்கூடாது ஃப்ரிட்ஜ்ஜில் காய்களையும் ரொம்ப நாளைக்கு வச்சுக்க கூடாது தயிர் ரொம்ப நாளைக்கு வச்சு சாப்பிட கூடாது க இது எந்த ஒரு சட்னியோ இல்லை குழம்போ காயோ தக்காளியோ வெங்காயம் எதையுமே ரொம்ப நாளைக்கு வச்சுக்க கூடாது வச்சுக்கிட்டு சாப்பிட்டாக்கா ரொம்ப பாதிப்பு வரும் இது உண்மையான வார்த்தை உண்மையான செயல் இதை வந்து நீங்கள் தெரிஞ்சிக்கணும் எல்லாேருமே ரெண்டு நாளைக்கு தான் வச்சுக்குணும் அதுக்கு மேலே வைச்சா கண்டிப்பாக கெட்டு போயிடும் அதே மாரி ஃபோன் அப்படி தான் போன் வந்து குழந்தைங்களுக்கு கையில் கொடுத்து இப்போது குழந்தைங்கள ஆரம்பத்திலருந்து ஊ சாப்பாடு ஊட்டி ஃபோனை காட்டி காட்டி குழந்தைங்கள கெடுத்து வச்சுருக்குறாங்க அதே கோ வந்து ஃபோன் ஒரு முக்கியமான யூஸுக்கு மட்டும்தான் பேசலாம் செய்யலாம் ஒரு முக்கியமான யூஸ்ஸு பார்க்குலாம் ஆனால் இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த ஃபோனை பார்த்துட்டு உக்காந்துருந்தா கண் போயிடுது தலை மண்டை வலி வலி எடுத்துக்குது புடக்கட்டு வலி எடுத்துக்குது இதெல்லாம் ரொம்ப கெடுதலான செயல் இந்த செயலெல்லாம் செய்யவே கூடாது மிக மிக கெடுதலான செயலுக்கு யாரும் போகாதீங்க அந்த மாதிரி கெட்ட இதையும் செய்யாதீங்க இது வந்து கெடுதல் தான் கெடுதல் தான் கெடுதல் தான்